ஹலோ சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சரவணா கடைங்லாங்க சார் ஆ சார் உங்கள் கடையைப் பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார் நான் சேலத்துலேருந்து பேசிட்டிருக்கேன் நீங்கள் தாரமங்கலம்னு நினக்கிறேன் கடை எங்கள் சேலத்தில் கூட உங்களுடைய கடையைப் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க சார் நான் ம் ஆ அதுதாங்க சார் ம் அதாங்க சார் இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து டயட்டில் இருக்கேங்க சார் ஆ டயட்டில் இருக்குறதுனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபுரூட்ஸ் தேவைப்படுது இங்கே எனக்கு எதுவுமே ஃப்ரெஷ் ஃபுரூட்டு கிடையாது ஆ அதுதாங்க சார் ஒரு சில பழங்கள் வந்து எனக்கு தேவையாக இருக்குது அது மட்டும் உங்கள் கிட்ட இருக்குதான்னு தெரிஞ்சிக்கணுங்க சார் அதுக்கு தான் கால் பண்ணேன் ஆ சார் எனக்கு ஸ்டாபெரி இருக்குமா சார் ஸ்டாபெரி கிடைக்குமா உங்கள்கிட்ட ஆ சார் அது எனக்கு இம்போர்ட்டடாக இருக்கக்கூடாது சார் அது நேச்சுரல் ஃபுட்டாக இருக்கணும் பேக் பண்ணி அந்த மேலே இதெல்லாம் இருக்கும் வேக்ஸ் கோட்டடெல்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது ஏனால் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு அப்படிங்களா அப்படிங்களா சார் ஓ நீங்களே இந்த தோட்டமெல்லாம் நீங்களே வச்சு நீங்களே அறுவடை செஞ்சுட்டு கொடுக்குறீங்களா

அதுதாங்க சார் சொன்னாங்க ஓகே கிலோவுக்கு ஒரு ஐம்பது ரூபாவாங் சார் ஆ சரிங்க சார் சரிங் ஓகேங்க சார் என்னமாதிரி உரங்கள் வந்து நீங்கள் போடுறீங்க சார் இல்லை ஆப்பிள் கிடைக்குமா சார் ஆப்பிள் எல்லாமே நம்ம நாட்டு உணவு இல்லைன்றாங்க சார் எல்லா ஆப்பிளும் இருக்குங்களா சார் சார் இந்த ஆப்பிள் வெலை எப்படி சார் மற்ற கடைக்கும் உங்கள் கடைக்கும் ரொம்ப வித்தியாசம் வருங்களா இல்லை சார் நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிடுவீங்களா சார் எங்களுக்கு இங்கேருந்து தாரமங்கலம் வர முடியாது ஆ வீட்டு அட்ரஸ் நாங்கள் கொடுத்துட்டோன்னா நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜஸ் போடுவீங்களா சார் எதாவது டெலிவரி ஃபிரீங்களா சார் சரி மினிமம் எவ்வளோவாது குவாண்ட்டிடீஸ் இருக்குங்களா இவ்வளோ பண்ணால்தான் நீங்கள் டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிங்களா சார் சரிங்க சார் ஃபுரூட்ஸ் மட்டும் இருக்குங்களாங் சார் இல்லை வெஜிடபுள்ஸு அதுவும் எதுவும் வச்சுருக்கீங்களா சார் ம் ஓகே சார் எல்லாமே ஃப்ரெஷ் ஃபுரூட்ஸ் தானங்க சார் வாட்டர் மெலன் ஆ இந்த சம்மர் சீசனில் சம்மர் சீசனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபுரூட்ஸும் உங்கள் கிட்ட இருக்கும் இல்லிங்க சார் ம் ஓகே தர்பூசணி அத்திப்பழமும் இருக்குங்ளாங்க சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக சரிங்க சார் ஓ நீங்கள் அந்த ஒரு இதுவும் பண்ணிக்கொடுக்குறீங்களா சார் வெரி குட் சார் ஆ தேங்க் யூ சார் இது உங்கள் ஃபேவர் நல்லா இருக்குது ஆ ஒரு நல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்கள் செஞ்சுக் கொடுக்கறது நல்லா இருக்குது ஆ நான் சொல்கிறேன் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் விஸ்ட்டிங் கார்டு நான் வச்சிருக்கிறேன் நான் கண்டிப்பாக அவங்களுக்கும் கொடுக்குறேன் சார் ஓகே சார் நான் உங்களுக்கு என்னென்னன்னு ஆட்ரு வந்துட்டு உங்களுக்கு நான் வாட்ஸப்பில் செண்ட் பண்ணிட்டுங்களா சார் என்னென்ன ஃபுரூட்ஸ் வேணுன்னுட்டு கண்டிப்பாக சார் தேங்க் யூ சார் நன்றி சார் ஓகே